தமிழ்நாட்டில் கலையும் கலைவினை பொருட்களும் அதிகமான அந்த துறையில் வந்து யாரும் தனின்டா தனிப்பட்ட நபர்கள் அதிகமாக அதை வந்து சே சிறு சின்ன முதல்லருந்து பெரிய இது வரைக்கும் செய்ய பெரிய அளவில் வரைக்கும் செய்கிறாங்க இதை கலையும் கைவினையும் எப்படி வந்து வேற ஒரு துறையோடு வந்து கலந்து ஒன்று சேருது அப்படினா இப்போ கலையினா இப்போ ஒரு வரைக் வரையுறாங்க அப்படின்னா கையால் வரையக்கூடிய பெயிண்ட்டிங் பெயிண்ட்டிங் வரைய போகுமோது அதில் வந்து மெஷின் பெயிண்ட்டிங் கையால் வரையக்கூடிய பெயிண்ட்டிங்கின்னு போகுமோது அது வந்து ட்ரெஸ்ஸில் வந்து ஹேண்ட்மேட் பெயிண்ட்டிங் அப்படினு சொல்லுவாங்கள் இல்லை இந்த மெ மெஷின்னில் வரைஞ்ச பெயிண்ட்டிங்லான்னு வாங்க அப்போ எனக்கு கையால் வரைஞ்ச பெயிண்ட்டிங் இருந்துற ஸேரீ கொடுங்க கையால் வரைஞ்ச பெயிண்ட்டிங்கில் இருக்குற ட்ரெஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள் அடுத்தது வந்து இதில் அடுத்த துறை வந்து ஃபேஷன் கம்பனியில் பண்ண போகுமோது அதே மாதிரி எம்ப்ராய்டரி கலை அதுலேயும் வரதுனால எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து கையால் எம்ப்ராய்டரி மெஷின் எம்ப்ராய்டரியா அப்படின்ற மாதிரி அதில் தனித்து பெற இந்த ஃபேஷன் கம்பெனிகூட அது ஒன்று சேருதுங்க அதோட ஜுவல்லரி இப்போ நகை வேலைப்பாடு செய்யறதில் வந்து மெஷின்லையும் வந்து கல்லை பதிக்கலாம் கையாலையும் கல்லை பதிக்கலாம் அப்போ மெஷின்னில் கையை பதிக்க போகுமோது ஒன்று இரண்டு அதில் வந்து அதில் ஒட்டக்கூடிய அந்த செப்பு வந்து கொஞ்சம் வெளியில் வந்தும் வெளியே வராதையும் அப்டி ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம்மில் ஒரு சில கல் வந்து மழுங்கி இருக்குற மாதிரி தெரியும் அது கையிலேயே கல்ல பொதுக்க போகுமோது கரக்டான அளவு செம்பு வச்சு கரக்டான அதில் ந நகையை கலந்து அழகாக அந்த கல்லை பதிக்க போகுமோது எடுப்பாக தெரியும் இது கையால் பதிச்சது அப்படினம்போது அந்த கல் வந்து நகையோட கல் வந்து எடுப்பாக மேலோங்கி தெரியும் அதே மாதிரி நகை கழுத்தில் போடுகிற நகை பவுன் நகையாக இருந்தாலும் சரி பவுன் இல்லாத நகையாக இருந்தாலும் இது வந்து அதில் கைவினை பொருள் நிறைய இது பண்ணும் டிஸைன் அதே மாதிரியே டிஸைன்னு சம்மந்தப்பட்டது ஃபே ஃபேஷன் சம்மந்தப்பட்டதுலையும் இது வந்து இருக்குது அடுத்தது விளம்பரம் திரைப்படம் சம்மந்தப்பட்டதுலேயும் ஒரு பொருள வந்து நம்ம காமிக்கணும் இப்போ ஒரு கலை சாய்ந்த திரைப்படம் ஒரு பழமை சார்ந்த ஒரு திரைப்படத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னு போகுமோது அதில் இந்த க கலை சார்ந்த கைவினை பொருள்கள் நிறைய அந்த திரைப்படத்தில் காட்சி பொருளாக காமிக்கிற மாதிரியும் நிறைய காமிப்பாங்கள் அதில் நிறைய விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் காட்சி கண் மூலியமாக காட்சியாக போகுமோது நமக்கு இன்னும் நல்ல மனசுல பதியும் தமிழ்நாட்டில்